குழாய் நீர் பார்த்தீங்கன்னா நீர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு முதல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இப்போ போய் நாங்கள் கிணத்தில் வந்து சேர்ந்திட்டு வருவோம் நீர் ரொம்ப கஷ்டம் ரொம்ப தூரத்தில் போய் கிணத்துலலாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வருவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா போர் தண்ணி சுத்தமான ஒரு ரு நல்ல சுத்தமான தண்ணி தான் ஆனால் டேஸ்ட் நல்ல தண்ணியாக இருக்காது கொஞ்சம் உப்பு தண்ணியாக தான் இருக்கும் அதுக்கப்புறோம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக வந்து அமுத்து பைப்புன்னு ஒன்று வந்துச்சு அங்கே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கு ஓ ஒரு நாலஞ்சி வீடு ஒரு பத்து வீட்டுக்கு பொதுவாக ஒரு அமுத்து பைப்புன்னு போடுவாங்க அந்த கிணத்துலந்து போர் எடுத்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா அமுத்தி ஒரு அமுத்து அமுத்துனு அமுத்தி அதை வந்து கஷ்டப்பட்டு கை நோக கால் நோக கொண்டு வரணும் வீட்டுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல தண்ணிலாம் இல்லை மறுபடியும் அது கிணற்று தண்ணி தான் அப்புறோம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நாள் கழித்து ரொம்ப ஒரு ஒரு கொஞ்சம் கோ ஒரு பத்து வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி பைப்பை வந்து ஒரு வீதி பைப்புனு போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு பத்து வீட்டுக்கு ஒரு ஒரு வீதி பைப்புனு போட்டு அதில் நல்ல தண்ணி விடுவாங்க நல்ல தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து எங்களுக்கு ஒரு நாலு குடம் அஞ்சு குடம் வரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த நல்ல தண்ணியும் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா மழை எல்லாம் பெய்யர போது இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்டுப்பாளையத்துலேந்து ஆற்றுலந்து தண்ணி வரும் அந்த ஆற்றில் மழை பெய்யர அப்போல்லாம் உங்களுக்கு தண்ணி கலங்கி ரொம்ப ஒரு பிரௌனாக தான் வரும் அப்புறோம் சம்டைம்ஸ் என்னாகும் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தம் பண்ணுறேங்கிறதுல மருந்து நிறைய போட்டுருவாங்க அப்போ வந்து மருந்து வாசம் வந்து நிறையா வரும் முன்னைக்கு வந்து இப்போ வந்து தண்ணி வந்து சவரீகம் சவ் சவுரீகம் வந்து அதிகரிச்சுருக்கு வீட்டுக்கே இப்போ வருது ஆனா இப்ப சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி உப்பு தண்ணியும் கலந்து விடுவாங்க நல்ல தண்ணியும் கலந்து விடுவாங்க அப்போ குடிக்கிறதுனால் உங்களுக்கு சளி காய்ச்சல் வருது